ஆ சொல்லுங்கள் சார் கால் பண்ணி இருந்தீங்க

ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ராமு ட்ராவல்ஸ் தான் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஓகே சார் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் எதுக்கு சார் உங்களுக்கு நீங்கள் எது மாதிரி ட்ரிப்பு போலானு ஐடியாவில் இருக்கீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அது உங்களுக்கு ட்ரிப்பு சொல்வோம் பேக்கேஜ் ஓகே சார் சௌத் இந்தியாவில் ஓகே சார் என்னென்ன ஊர் போற மாரியா சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற ட்ரிப்பு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ பேக்கேஜுன்னு நாங்கள் சொல்வோம் ம் ம் ம்

சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் எவ்வளோவு அமௌண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கறீங்க டொண்ட்டி டூ தௌசண்ட்னா சரி ஓகே சார் டொண்ட்டி டூ தௌசண்ட்னா ஒரு பேக்கேஜ் இருக்குது சார் உங்களுக்கு நான் பண்ணிக் கொடுக்கறேன் ஓகே சார் இருக்குது அதில் வந்து ஃபுட் ஃபுட் அலோவன் நாங்கள் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் டோ டோலெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபுட் அலவன்ஸு ப்ளஸ்ஸு ரூமு ரூமுலாம் நீங்கள் தான் ரூமு இது நீங்கள் பார்த்துக்குங்க ஃபுட்டு அலவன்ஸுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் காலையில் அப்புறம் நைட்டு ம் அப்புறம் ஈவ்னிங்கு மூணு டைம் ஃபுட் கொடுப்பாங்க நீங்கள் எங்கே ஸ்டே அங்கே ஸ்டே பண்றது போலிருந்தா ரூம் ரூம்லாம் நீங்கள் தான் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே நாங்கள் ட்ரைவர் ஒருத்தர் வருவார் அவருக்கு நீங்கள் பேட்டா கொடுத்துருங்க ஆ ஆ ஆமாம் ஆஹான் இல்லை இல்லை இல்லை அது எங்கள் பேக்கேஜில் வந்துடும் டிரைவருக்கு நீங்கள் வந்து டிரைவருக்கு வந்து அவருக்கு வேணும்ன்னா ஓகே நீங்கள் ஆஹான் அதலாம் அதெல்லாம் நாங்களே பில்லுலேயே போட்டுக்கிறோம் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ கிளம்புற மாரி டேட் சொல்லுங்கள் ஓகே எனக்கு ஓகே ஒரு ஒன் ஹவர்ல நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேக்கேஜு ரெடி பண்ணிருவேன் ஏன்னா இப்போது எல்லாம் வீக்எண்டு எல்லாம் பேக்கேஜுலாம் உங்களுக்கு கம்மியான பேக்கேஜு கேட்டுருக்கிறீங்க உங்களுக்கு இது இது சூட்டபுளாகும் ஈசியாக நீங்கள் ஒரு ஒன் அவர்குள்ள சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பேக்கேஜு ரெடி பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவோம் ம் சரி ஓகே சரி சரிங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே சார் கேட்டு சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் நீங்கள் கேட்டு கால் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க்யூ சார்